ஆ சொல் சொல்லுங்கள் ஆ யெஸ் மேம்

ஓகே மேம்

ஆ ஹா எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்ன்னா மேக்ஸ் பையாலஜி இருக்கு ப்யூர் சைன்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சைன்ஸ் இருக்கு அப்பறோம் அக்கோண்டன்ஸ் குரூப்பு இருக்கு மேம் ஆ இயர்லி ஃபீஸ் வந்து பார்த்திங்ன்னா உங்களுக்கு எண்பதாயிரம் வரும் மேடம் ஸோ எங்ளோட ஸ்கூலில் எண்பதாயிரம் வரும் அப்புறோம் வந்து பார்த்திங்ன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒன் லேக்காவும் மேம் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறப்ப ஓகே இல்லை ஹாஸ்டலில் படிச்சால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் படிக்கிறத்துக்கு ஸோ உங்களுக்கு வீட்லந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால் வீட்டில் உள்ள ப்ராப்லம் எதுவுமே உங்களுக்கு மைண்டில் இருக்காது அதனால ஃபுல் ஃபோக்கஸு படிப்பில் இருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் நான் ஹாஸ்டலில் தங்கலாம் அப்படின்றத நான் சொன்னன் ஆ கம்ப்யூட்ரு சைன்ஸுக்கும் இதே அமௌன்ட்டு தான் மேம் அக்கோண்டன்ஸ்க்கு தான் கம்மியாகும் ஆ டென் கே நான் உங்களுக்கு எயிட்டி சொன்னனா உங்களுக்கு செவன்ட்டி ஆகும் உங்களுக்கு அக்கோண்டன்ஸ்க்கு ப்யூர் சைன்ஸ்க்கும் செவன்ட்டி தான் மேம் ஆ நீங்கள் மூணு டைமாக கூட நீங்கள் பிரிச்சு இந்த அமௌன்ட்டை கட்டலாம் ஒன்றும் ப்ராப்லம் கிடையாது நீங்கள் இயர்லி கட்டுற இருந்தால் கூட நீங்கள் கட்டிடலாம் ஆ நீங்கள் இதை மூண் டைம் கட்டிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ எயிட்டி அப்படின்னு சொன்னனா நீங்கள் வந்து ஒரு டைம்க்கு வந்து பார்த்திங்ன்னா இப்போ செவன்ட்டின் தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கட்டிக்கலாம் நீங்கள் நீங்கள் இப்ப இப்போ கூட அட்மிஷன் அவைலபல் தான் நீங்கள் நாளைக்கு கூட நீ வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் இங்கே சேர்த்துக்குலாம் நீங்கள் வந்து ப்ர ப்ரிவியஸ்க்கு ஸ்கூலில் படிச்ச சர்ட்டிஃபிகேட் அப்புறோம் வந்து எல் இதல்லாம் எடுத்து வந்துருங்க சர்ட்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க முன்னாடி படிச்ச சர்ட்டிஃபிகேட் மட்டும் போதும் எங்களுக்கு டிசி அண்ட் மார்க்ஷீட் ஆ ஆ ஆ நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்ன்னா நான் சொன்ன டைம் பேஸ்லயே நீங்கள் ஒரு ட்யூ கூட கட்டிக்கலாம் நீங்கள் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் கட்டிவிடுங்க நாங்கள் சர்குலர்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் மேம் அதுலாம் எங்களுக்குன்னு க்ரூப் இருக்கு வாட்ஸ்அப் க்ரூப்ஸ்குன்னு உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணி விட்டு நாங்கள் இங்கே சர்குலர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறமோ அப்போ உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லை நாங்கள் கால் பண்ணி சொல்லிவிடுவோங்க ஆஃபிஸ்க்கு ஸ்கூல் ஆஃபிஸ்லந்து கால் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க வேறு பேரன்ட்ஸ் மீட்டிங் வந்து அதிகமாக இருக்காது எப்பையாவது ரேர்லி தான் உங்களுக்கு பேரன்ட்ஸ் மீட்டிங்க்கு வைப்போம் சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்து அந்த மாதிரி தான் வைப்போம் அது அடிக்கடி நாங்கள் வைக்க மாட்டோம் மற்றதுலாம் நாங்கள் கால்லையே உங்களுக்கு சொல்லிவிடுவோம் முக்கியமான விஷயோன்னா ஆ ஓகே இந்த நம்பரை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வரும்போது கால் பன்னிட்டு வாங்க இங்கே ஆஃபிஸில் பேசுவாங்க உங்களுக்கு ஓகே தேங்க் யூ